ஹரிணி டான்ஸு கிளாஸுங்களா இல்லை நாங்கள் மாடூர் கிராமத்திலருந்து பேசுகிறோம் என் பையனை டான்ஸ் கிளாஸ்சுக்கு சேர்க்கணும் ஆ ஃபீஸெலாம் எப்படிங்க சிஸ்டர்

ரெகுலராக வரணுங்களா ஆ கிளாஸ்சுக்கு டைமிங் என்னங்க சிஸ்டர் ஈவினிங்கு தானே ஆ ம் ஆ ஓகேங்க சிஸ்டர் எவ்வளோ நாளில் கற்றுக்கலாம் இப்போ வந்து ஸ்கூலில் ஒரு காம்பட்டிஷன் வருது அதனால தம்பி அதில் கலந்துக்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் குதி குதின்னு குதிக்கிறான் அதுதான் சொல்லிட்டு எவ்வளோ நாள் ஆகுன்னு கேட்குறேன் டைம் கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ண மாதிரி இருக்குமா சிஸ்டர் ஆ கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்க சிஸ்டர் ஆ சரி சிஸ்டர் ம் ஓகே அட்ரஸ் எங்கே இருக்குது ஆமாங்க சிஸ்டர் ஆ ஆ மந்த்லி மந்த்லிங்களா வீக்லி வீக்லிங்களா சிஸ்டர் ஆ ஆ இல்லை என் பையன் குத்து டான்ஸு தான் கற்றுக்குணுன்னு விரும்புகிறான் சிஸ்டர் ஆ

ஆ மந்த்லினா ஃபிக்சடா ஓகே சிஸ்டர் ஃபைவ் தௌசண்ட் வருமா ஓகே சிஸ்டர் ம் ம்